வா உ சிதம்பர வா உ சி சொல்லலாம் அவர் வந்து கப்பலோட்டிய தமிழன் அப்படின் சொல்வாங்க அவர் ஆற்றின பணி வந்து ரொம்ப அதிகம் அப்புறம் வந்து காமராசர் அவர் வந்து அவரைதான் வந்து தமிழ்நாட்டுக்கு முதல் முதலில் இலவச உணவத்திட்டம் கொண்டு வந்தார் ப மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து எல்லோருக்கும் அனைவருக்கும் கட்டாயக்கல்வி அப்படின்றதுலாம் வந்து ஆல்ரெடி அந்த ஸ்கீம்ஸ்லாம் இருந்தது இவர் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து அதனால் இவர் வந்து ரொம்ப க்ரேட் லீடராக வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறமா வந்து இவர் வந் ஏ ஏழைகளின் பங்காளர் அப்படின் சொல்லட்டும் இவரை வந்து சொல்வாங்க அரசியல் ராணி லக்ஷ்மிபாய் அவங்கதான் என்னோட இன்ஸ்ப்ரேஷன் அவங்களோடய லைஃப் ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறமா வந்து அம்புஜத்தம்மாள் அவங்களாம் வந்து ரொம்ப மிக சிறந்த அரசியல்வாதிகளாக நான் நினைக்குறேன்